ஹலோ ஓலோ ஆட்டோ டிரைவர் தானே நீங்கள் நான் நேற்று அரியலூர்லேருந்து திருமானூர் வர ஆட்டோவில் வந்தேன் வரும்போது என்னோடைய பர்ஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டேன் உங்கள் ஆட்டோவில் எதுவும் இருந்துங்களா இருந்துதா செக் பண்ணீங்க செக் பண்ணிப் பாருங்களேன் உங்கள் ஆட்டோவில் ஏதாவது பர்ஸ் எதுவும் கீழே கடந்துதுங்களா நேற்று பத்து மணிக்கு கி நான் ஆட்டோ அரியலூர் பஸ் ஸ்டாண்ட்லருந்து எடுத் ஏறினேன் ஞாபகம் இருக்குங்களா என்ன நீங்க தான கொண்டாந்து விட்டீங்க திருமானூரில் என்னோடைய பர்ஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டேங்கண்ணா கொஞ்சம் ஏதாவது உங்கள் ஆட்டோவில் இருக்கான்னு கொஞ்சம் தேடிப் பாருங்கண்ணா இருந்துதுன்னா கொண்டாந்து கொடுக்க முடியுங்களாண்ணா இல்லைன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நானே வந்து வாங்கிக்கிறேண்ணா ஆமாம்ண்ணா அதில் பர்ஸ்ஸில் வந்து என்னுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லாமே இருந்துது ஸோ அதெல்லாம் திருப்பி வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா நேற்று தான் அரியலூர்லருந்து திருமானூர் போகற வழியிலலாம் இருந்துது நான் திருமானூரில் இறங்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்துது அதற்கப்பறம் நான் அங்கே போயிவிட்டு பார்க்கும்போது பர்ஸ்ஸில் பே பையில் பர்ஸ்ஸை காணும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கண்ணா எங்கேயோ மிஸ் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் ஆட்டோவில் தான் மிஸ் பண்ணிருப்பேன்னு எனக்கு தோணுது கொஞ்சம் கிடச்சிதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கண்ணா